சுற்றுலாப் பயணிகள் பார்க்க வேண்டிய கோயில்கள் நம்மள் தமிழ்நாட்டில் வந்து தஞ்சை பெரிய கோயில் இருக்குது திருநாகேஸ்வரம் கும்பகோணம் திருநள்ளாறு சிதம்பரம் நடராஜர் கோயில் மதுரை மீனாட்சியம்மன் கோயில் காஞ்சிபுரத்ததில் இருக்கக்கூடிய கோயில் காமாட்சியம்மன் மேல்மருவத்தூர் அங்காளம்மன் நிறைய பிரபலமான கோயில்கள் நிறைய ஆன்மீகத்தில் இருக்குது இதுலேயும் நிறைய டெம்புள்கள் வந்துட்டு திருநள்ளாறுலாம் வந்துட்டு நல்ல ஒரு பிரசிதிபெற்ற ஒரு கோயில் திருமணஞ்சேரி சுந்தர சுந்தரேஸ்வரர் கோயில் இருக்குது நடராஜர் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜரும் ரொம்பவும் புகழ்பெற்ற கோயில் தஞ்சை பெரிய கோயில் மிகவும் புகழ்பெற்றது இதெல்லாம் வந்து சுற்றுலாப் பயணிகள் பார்க்கவேண்டிய இடங்கள் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான இடங்கள் நம்மளோடைய தமிழ்நாட்டில் ஆன்மீகம் நிறைய நிறைந்த நிறைய கோயில்கள் இருக்கின்றது அதுலேயும் நிறைய முக்கியமான கோயில்கள் வந்துட்டு கும்பகோணம் அந்த லைனில் இருக்கக்கூடிய கோயில்கள் நிறைய புண்ணிய ஸ்தலங்கள் இருக்கிறது திருச்சி உச்சிப் பிள்ளையார் கோயில் இருக்கிறது